நான் முதல் முறையாக செஞ்சது எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க கற்று கொடுத்தாங்க பொதுவாக பொதுவான சமையல் சாதம் வடிக்கிறது அப்புறம் சின்ன சின்ன காய்கறிகள் நறுக்கி எப்படி சமைக்கணும் அப்படின்னுல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அரிசி உப்புமா ஒன்று சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அரிசியும் பருப்பையும் மிக்சியில் அரைச்சு நம்ம சீரகம் போட்டு வச்சுகிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு அது உப்புமாவை கிளறி சாப்பிடுக்கலாம் அது தான் நான் மொதல் மொதல் கற்றுக்கிட்டேன் அப்புறம் பக்கத்தில் உள்ள நண்பர்களெலாம் கூப்பிட்டு அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு கொடுத்தேன் அதுக்கப்பறம்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சமைக்கிறதுக்கு வந்துடுச்சு அதுக்குப்புறம் நானாகவே என்ன அறியாமல் நிறைய செய்ய கற்றுக்கிட்டேன் வீட்டில் உள்ள பொருளை வச்சு விதவிதமாக செஞ்சுடுவேன் இப்போ நம்ம காலையில் ஒரு தொக்கு ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு செய்கிறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாயங்காலம் உடனே கருவாடு செய்யும் பொழுதோ என்னமோ அது அப்படியே போட்டோம்னால் வெங்காயம் தக்காளி சேர்த்த மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஒரு புளிக்குழம்பு வச்சோம்னால் சாயங்காலத்துக்கு அதே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோனா மீனை ஒரு அவசரத்துக்கு வாங்குகிறோம்னு வச்சுகோங்க அதை மீனை போட்டோன்னால் மீன் புளிக்கும் புளிக்குழம்பு வந்து மீன் குழம்பாயிடும் அப்புறம் யூடியூப்லையும் எனக்கு பிடித்தமான உணவுகள் நிறைய பார்ப்பேன் ஆப்பம் அந்த இடியாப்பம் இதுக்கெல்லாம் அளவு தெரியாது அதான் யூடியூபை பார்த்து தான் நெறய கற்றுக்கிட்டேன் அப்புறம் ரசப்பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரைக்க அடிக்கடி எப்போவுமே அடிக்கடி ரசமும் எங்கள் வீட்டில் வைப்போம் அதனால் அதை பார்த்து ரசப்பொடி நிறைய செஞ்சு வச்சுக்குவேன் இட்லி பொடி மற்றபடி பருப்பு பொடி நிறைய விதவிதமான பொடிகளெலாம் எனக்கு செஞ்சு குக்கிங்னாலே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஏதாவது புதுசு புதுசா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அது மாதிரி வீட்டில் வடகம் எந்த நாளுமே கொத்தவர வத்தல் வடகம் மிளகாய் வத்தல் எல்லாமே நான் போட்டு வச்சுக்குவேன் எப்போயுமே வருஷா வருஷம் செஞ்சிடுவேன் நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிடும் பொழுது தொட்டுக்கலாம் நம்ப வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லது தான் அது மாதிரி ஊறுகாய் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் ஊறுகானால் அடிக்கடி போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதெல்லாம் நம்ப வீட்டில் எந்த நாளும் வச்சுக்கிட்டோம்னா ஒரு தொட்டுக்க தேட வேண்டிய அவசியம் இல்லை அதனாலே எனக்கு மிகவும் நான் விரும்பி செய்யறது சமையல் தான்